ஐயா வணக்கங்கைய்யா நான் சரவணன் பேசுறேங்கய்யா எனக்கு கொஞ்சம் எதை பார்த்தாலும் மறதி அதிகமாக வந்துருது இப்போ நான் வந்து உங்கள் கிட்ட பேசணும் அப்படிங்கறது வந்து மதியத்துலிருந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு இப்போ பேசணும்னு பேசுகிறேன் அடிக்கடி மறதி வந்துருதுங்கைய்யா இல்லை நான் இது சமீபமாக இருக்காங்கிறதுமே எனக்கு ஞாபகம் இல்லைங்கைய்யா அது அந்த அளவுக்கு மறதி ஆயிடுச்சு ஆனால் நமக்கு எதுவும் தெரியலங்கிறது மட்டும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு எதுவும் சம்பவம் நடந்த மாதிரியும் உடம்பு எதுவும் வலியெல்லாம் தெரியலை இது ஒன்றும் இப்போ கொஞ்சம் தூக்கம் கம்மியாக ஆகியிருக்கு ஆனால் இப்போ தூக்க மாத்திரை கொஞ்சம் அதிகம் சாப்பிடுறேங்கைய்யா அதனாலையா என்னனு தெரியலை காலையில் எனக்கு விவரம் தெரிஞ்சு நடந்துகிட்டுதான்யா இருந்தேன் இப்போ கொஞ்சம் ஆமாம்யா ஏன்னா எங்கே போகிறோம்னு ஒரு நினைவு இல்லாமல் போய்டுதுங்க எனக்கு இந்த ஞாபக மறதிக்கு மட்டும் கொஞ்சம் ஏதாவது தீர்வு கிடச்சா கொஞ்சம் உதவியாக இருக்குங்கய்யா சரிங்கய்யா சரிங்கய்யா இது எப்படியாவது கொஞ்சம் குணமாயிரணுங்கைய்யா ரொம்ப சிரமமாக இருக்கு சரிங்கய்யா காலையில் எத்தனை மணிக்குங்கைய்யா சரிங்கய்யா நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா